பள்ளி கட்டணம்னு பார்த்துட்டா வேன் அப்புறோம் ஸ்கூல் ஃபீஸு அது இல்லாமல் புக் ஃபீஸு இந்த மாரி மூணா மூணு இதாக கேட்குறாங்க அது இல்லாமல் மூணு டேர்ம் டேர்ம் வைஸ் வந்து ஃபீ ஃபீஸ் வாங்குறாங்க மூணு டேமுக்கு இவ்வளோ இவ்வளோ ஃபீஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வேனுக்கு வந்து மாதம் மாதம் ஃபீஸ் வாங்குறாங்க அது தனியாக வந்துரும் அது அதுமட்டுமில்லாமல் டேர்ம் வைஸ் ஃபீஸ் கட்டிக்கலாம் டேர்ம் டேர்ம்மா பிரிச்சு கூட கட்டிக்கலாம் அப்படியில்லாம் ஒட்டுமொத்தமாக கட்டலாம் இப்போ ஸ்டார்டிங் இயர் ஸ்டார்ட் ஆச்சு ஆண்டு ஸ்டார்ட் ஆனோன்னே போய் கட்டுனோம் அப்படின்னா அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்கறக்கு வாய்ப்பிருக்குது பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் அந்த மாரி டிஸ்கவுண்ட் தராங்க அந்த மாரி கூட கட்டிக்கலாம் ஃபீஸை வந்து ஒரு சில டைம்மில் நேரில் போய் கட்டுவோம் அப்படி கட்டுறக்கு டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவோம் புக் ஃபீஸ் வந்து ஸ்டார்டிங்லையே ஃபுல்லாக புக் ஃபீஸ் கட்டிருவோம் அது வந்து பிரச்சனையில்லை வேன் ஃபீஸ் மட்டும் மாதம் மாதம் இல்லைன்னா இயர் எண்டில் இல்லை நடுவில்க்கூட எப்போவாது ஒரு டைம் போகும்போது டைம் இருக்கும்போது நாங்கள் கட்டிவிட்டு வந்துருவோம் ஃபீஸ்ஸு மட்டும் ஓட்டுக்கா ச ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் கட்டிருவோம் அது மட்டும் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்ல கட்டி